நான் உரிய உருவாக்கிய ஓவியத்தில் பற்றி மறக்க முடியாத கதைகள் அல்லது நிகழ்வுகள் உள்ளதா என பார்த்தா நான் கரெக்டாக என்னோடய வயது பதினெட்டு நான் காலேஜ் போய்விட்டு இருந்தேன் அந்த டைமில் ஸ்டார்டிங் காலேஜ் போய்விட்டு இருந்தேன் போய் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் எனக்கு ப ஒரு எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எனக்கு ஒரு பொண்ணு அறிமுகமானாங்க அவங்க வந்து நல்லா பேசினாங்க கடைசியில் எனக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்சன் வந்த காரணமாக நான் அவங்கள காதலிக்க ஆரம்பித்து அவங்க என்னை காதலித்தாங்க ஸோ அப்போ அந்த அந்த ஆரமித்த கொஞ்ச நாளில் நான் அவங்களோட புகைப்படத்தை ட்ராயிங் இந்த ட்ராயிங் பொசிஷனில் மாற்றினேன் ட்ராயிங் பொசிஷனில் மாற்றி அந்த இதை நான் வரைய ஆரமித்து வரைஞ்சுகிட்டிருந்தேன் வரைஞ்சுக்கிட்டிருந்தேன் வரைஞ்சுக்கிட்டிருக்கும்போது என்னோடு படிக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணோடய அண்ணன் அது எனக்கு தெரியாது ஆனால் அது நான் வரைஞ்சுக்கிட்ருக்கும்போது வந்து பார்த்தான் இது யார் அப்படின்னு கேட்டு விசாரித்துட்டு போனான் அவங்க ஃபேம்லியை பற்றி கரெக்டாக சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு லேட்டே இல்லை லேட் இல்லாமல் அந்த பொண்ணு கிட்டே கேட்டதுக்கு இவன் தான் சொல்லி கேட்டதுக்கு அவள் அண்ணன் நான் அப்படினு பொண்ணு கேட்டதுக்கு அது அது அண்ணன் அண்ணன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவக அண்ணன்னோன்னே நான் வரைஞ்சது வந்து பார்த்து அவன் கேட்டான் எனக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆகிருச்சு அப்புறம் போக போக சரியாகிடுச்சு அந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு அதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கிற டைத்துலேயும் காலேஜ் படிக்கிற டைத்துலேயும் ட்ராயிங் பண்ணப்போது ஸ்கூல் படிக்கிறது வந்து ட்ராயிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரையும் முன்னாடியே ஆர்ட்டிஸ்ட் அந்த பாரதியார் பாரதிதாசரோடய சுபாஷ் சந்திரபோஸ் நேரு காந்தி காமராஜர் அப்புறம் அந்த யாழி அப்புறம் மாட்டு வண்டி சூரியன் உதயமாகிறது இது மாதிரி போன்ற படங்கள் வரைய ஓவியங்கள் வரைகிறது எனக்கு பிடிச்சிருந்ச்சி வரைஞ்சுட்ருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வரையும்போது என்னால் இங்கே ஸ்கூல் வைஸ் வரையும்போது என்னால் ஏதோ ப்ரைஸ் எடுக்க முடிஞ்சது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகும்போது செகண்ட் ப்ரைஸ்ஸோ தேர்ட்டு ப்ரைஸ்ஸோ எடுத்தேன் ஆக மொத்தம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வரைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப மன திருப்தி ஆச்சு அந்த நிகழ்வும் மறக்க முடியாத நிகழ்வு அப்புறம் காலேஜ் டைமில் நான் ஃப்ரீ பீரியட் டைமில் டைமிங்கில் நான் படம் வரைஞ்சு நான் எப்போதுமே ஃப்ரீ டைம் கிடச்சா ட்ராயிங் வரைய ஆரமிச்சுவிடுவேன் இப்போதிக்கி ரொம்ப ட்ராயிங் வரைகிறதுல அடிக்ட்டாகிட்டோம் இருந்தேன் ட்ராயிங் வரைஞ்சேன் அது வரைஞ்சிருக்கேலே என் ஃப்ரண்ட்ஸ் பார்ப்பாங்க இதுமாரி எனக்கும் வரைஞ்சு கொடு அப்புடின்னு சொல்லுவாங்க நான் வரைஞ்சு கொடுத்தேன் கொடுத் அவங்க நேமை போட்டெல்லாம் ரொம்ப ஸ்டோரி போடுகிறது வாட்ஸாப்பில் அப்லோட் பண்ணுறது இது மாதிரி இருந்துச்சு அப்லோட் பண்ணி அவங்க வரைஞ்சு நான் வரைஞ்சேன் அவங்க அப்லோட் பண்ணிணாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு விட்டேன் அடுத்து நான் வரைகிற வரைகிறத ஃபோட்டோ எடுத்து வைச்சுக்குவாங்க ஃபோட்டோ எடுத்து வைச்சுக்குறது நான் வரைகிறத ஸ்டோ அப்லோட் பண்ணிங்கன்னால் அதுக்கு எனக்கு பாராட்டு நிறையா வரும் வரைகிற ட்ராயிங் சூப்பராக வரைகிறதுங்குற கான்செப்ட்டில் நான் வரைவேன் என் எனக்கு எது தோணுதோ அதை வரைஞ்சுருவேன் வரைவேன் எனக்கு அப்புறம் மறக்க முடியாத நிகழ்வுன்னா நான் சின்ன வயசில் அஞ்சாவது அஞ்சாவது வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னடி ஒரு ஸ்கூல் வைய்ஸ் ட்ராயிங் போட்டி அதில் வந்து சின்ன வயசில் வரைஞ்சது அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு டைம் அப்போதைக்கு வரைஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ச்சு அந்த இது வரைஞ்சு வரைஞ்சு முடித்தோன்ன அந்த இதுலேயும் ப்ரைஸ் எடுத்தேன் அது முடித்தோன்னே இங்கே ஹை ஸ்கூலில் படித்தப்போ சிக்ஸ்த்லிருந்து எய்த் வரையுள்ள ட்ராயிங் போட்டிலேயும் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் நைன்த்துலிருந்து டென்த்து வரை உள்ள போட்டிலேயும் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் லெவன்த்து ட்வெலத்து ட்ராயிங் போட்டிலேயும் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் வரைவேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு வரைவேன் தெரியாததை கற்றுக்க நினப்பேன்